ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து ஒன்று இருபத்து நாலு ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்று இருபத்து ஏழு ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டு பதினெட்டு எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்று பதினாலு பதினொன்று ரெண்டாயிரம்